ஹலோ ஹலோ க்ரீன் நர்ஸரிங்களா ஹலோ உங்கக்கிட்ட ரெண்டு ரோஸ் செடி வாங்கிட்டு போயிருந்தோங்க போன வாரம் அது நல்லாதான் இருந்துச்சு இப்போ திடிர்னு இது வாடி செடி வாடுது இலையெல்லாம் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது அது அதுக்கு என்ன பண்றது என்ன போடறதுங்க ஆ

என் இயற்கை உரம்னா அது என்னென்னு சொல்லுங்கள்

ஆ ஆ

சரி சரி அப்போ வேறே என்ன வேறே வேறே என்ன செடி இருக்குதுங்க உங்கக்கிட்ட ஆ கொய்யா நாற்று இருக்குதுங்களா கொய்யா நாற்று ஆ கொய்யா நாற்று கொடுங்க கொஞ்சம் வேணும் எப் நீங்கள் வரிங்களா நான் வரட்டுமா ஆ சரி நானே வரேன் எப்போ வரதுங்க ம் வேறே வேறே என்ன செடி இருக்குது

ஆ ஆ அது எப்படி வளர்த்துறதுங்க என்ன எப்போ எப்படி வளர்த்தறது

ஆ சரி ஆ ஆ ஆ சரி எனக்கு எலும்பிச்சம் நாற்றும் கொய்யா நாற்றும் கொடுங்க ஆ ம் சரி சாய்ந்திரம் வரட்டுங்களா காலையில் வரட்டுமா ஆ சரி ஆ சரி சரி சரி எது கொய்யா நாற்றும் கொய்யா நாற்றும் எலும்பிச்சம் நாற்றும் எவ்வளோவுங்க அப்படியா

ஆ சரி சரி ஆ சரி சாய்ந்திரம் வரேங்க சரி கட் பண்ணுங்க